எனக்கு நோய்கள் வந்தால் பெரும்பான்மையாக நான் மருத்துவமனை அப்படிங்கிறது போகமாட்டேன் வீட்லேயே என்ன என்னால் பண்ண முடியுமோ அதை பண்ணி நான் சரிப்படுத்திடுவேன் எனக்கு நோய் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் வந்தது இல்லை காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் தலைவலி சளி இருமல் இந்தமாதிரி தான் இருந்திருக்கு காய்ச்சல் வரும் போது ஒரு ஈர துணியை நனைச்சி உடம்பில் போட்டுக்குவேன் உணவு அந்த டைமில் அதிகமாக எண்ணெய் இருக்க கூடிய உணவுகள் கார வகையான உணவுகள் இந்தமாதிரி தவிர்த்துடுவேன் அந்த டைமில் ஜீரண சக்தி அப்படிங்கிறது இருக்காது நார்மலாகவே மனுஷங்களுக்கு அத தவிர்க்கிற மாதிரி உணவுகள் எடுத்துப்பேன் கஞ்சி சுடுதண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி சளி இருமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கசாயம் எடுத்துப்பேன் எதாவது துளசி போட்டு இல்லை மஞ்சள் தூள் மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு கசாயம் மாதிரி எடுத்துக்குவேன் ஆவி பிடிப்பேன் இந்த மாதிரி பண்ணும் போது சளி இருமல் அப்படிங்கிறது சாதாரணமாகவே குணமாகக்கூடிய ஒரு நோய் தான் ஒரு மூணு நாள் இல்லை ஒரு வாரம் இருக்கும் நான் சாதாரணமாகவே அது குணமாகிடும் மருத்துமனை அப்படிங்கிறது அதிகமாக போனதே இல்லை தலைவலி அப்படின்னு வரும் போது காலுக்கு ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சு கால் வச்சு உக்காந்துட்டு இருக்கும் போது அதுவும் இருக்காது இந்தமாதிரி வீட்லேயே என்னால் என்ன பண்ண முடியுமோ அது பார்த்துப்பேன்